நான் வந்து குழந்தை பருவத்தில் எப்படின்னா ஸ்கூல் படிக்கிற டையத்தில் அதாவது பத்தாவதுக்கு முன்னாடி ஏன்னா பத்தாவதுலலாம் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம் வச்சுடுவாங்க அப்போல்லாம் எங்கேயும் டூர்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க படித்துக்கிட்டே தான் இருக்கணும் அதனால் ஒம்போதவதிலேயே இப்போ முன்னாடியே டூர் அழைச்சிட்டு போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஸ்கூலில் பிளான் போட்டாங்க அந்த பிளானையும் வந்து நான் இப்படி வீட்டில் வந்து சொன்னேன் இது மாதிரி டூர் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படினுட்டு சரி ஸ்கூல்ட்ட பஸ்ஸில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க பிரச்சனை இல்லை டீச்சர்ஸ்லாம் வராங்களா அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் நான் எல்லத்தையும் சொல்லிவிட்டு வீட்டுலேயும் சொல்லிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிவிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஸ்கூலில் யார் யார்லாம் வரீங்க அப்படி சொல்லிவிட்டு லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க அப்போ கம்மி தான் நானூறுபா ஐநூறுபா அது மாதிரி தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு சரி போகலாம் சொல்லிட்டு ஸ்கூல் பஸ்லேயே ரெடியாகிட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு எங்கள் அப்பா வந்து ஸ்கூலில் விட்டாங்க விடியகாலம்பற மூணு மணிக்கு கிளம்புனோம் ஒரு பெரிய பஸ்ஸு நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்டூடண்ட்ஸு நாலு டீச்சர்ஸு ரெண்டு சாரு வாட்ச்மேன் அப்புறம் செக்யூரிட்டிக்காக வந்தாங்க எங்கள எங்களை பாத்துக்கிறதுக்கு தொலஞ்சுடாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நாம்ம எங்களை ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறுறப்பலாம் ஒரு நேம் லிஸ்ட்டு பிரிப்பேர் பண்ணி அதெல்லாம் எப்படி பிரசன்ட் அது மாரி போடுவாங்கள்ல அது மாரி போட்டு வைச்சிக்கிட்டு தொலஞ்சி போயிடாம இருக்கிறதுக்காக எல்லோரும் சேஃப்பாக இருக்காங்களா அதுக்காகலாம் நம்ம எல்லா பேக்கையும் ஒரு அந்த பஸ்ஸில் ஒரு டிக்கி இருக்கும்ல அதில் வச்சுட்டு தேவையானது வாட்ரு வேற எதாவது தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்கனு சொல்லிவிட்டு கிளம்புனோம் விடியகாலம்பற மூணு மணிக்கு ஸ்கூல்லேருந்து கிளம்புனோம் ஸ்கூல்லேருந்து கிளம்பி நேராக எங்கே போனோம் அப்படின்னா பிளேஸ் வந்து ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை இப்படி போய் திருவண்ணாமலை வேலூர் வேலூர் ரெண்டுத்துக்கு மட்டும் தான் அழைச்சிட்டு போனாங்க இந்த முதலில் நேராக வேலூர் போய்ட்டோம் வேலூரில் வந்து பொற்கோயில் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போனப்ப அப்போதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஏன்னா ஸ்கூல் பசங்க நாங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியாதா பஸ்ட் டைம் போகிறோம் செம்ம ஹேப்பியாக இருந்துச்சு எப்பிடின்னா பாட்டு பாடிகிட்டு டான்ஸ் ஆடிகிட்டு அங்கேயும் நம்ம போகிறப்ப இப்போ திருவண்ணாமலைலாம் கிராஸ் பண்ணி போறப்பயே இது மலைகள் எல்லாம் இருக்கும் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை பாக்காமல் நேரா வேலூர் போய்ட்டோம் அப்படி போய்ட்டு அங்கே போய் பொற்கோயில் பார்த்தோம் பொற்கோயில் பார்த்தவொன்னே அது எப்படின்னா ஒரு கிலோமீட்ரு மாதிரி நடந்து போகிற மாதிரி உள்ள பெரிய ஸ்டெப்ஸ்ஸு கட்டி அது வியூ வந்து ஃபோட்டோவில் பார்த்தோன்னா மேலேயிருந்து ட்ரோன் வியூவில் பார்த்தோன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் அந்த பொற்கோயில் கிட்ட போனதுக்கு அப்புறம் பொற்கோயில் வந்து ஃபுல்லாக இந்த கோல்டு அதனாலேயே கட்டின மாரி அந்த கோவில் மேல் முலாம் பூசுன மாதிரி இருக்கும் சைடில் சுற்றி அகழி சின்ன அகழி மாதிரி இருந்து அதில் காயின்ஸ்லாம் கிடக்கும் அதில் போட்டால் ஏதோ நல்லதுலாம் சொல்வாங்க அப்புறம் போய் உள்ளே சாமி பார்த்தோம் சாமி பார்த்துட்டு சுற்றி வரது தான் அங்கே நல்லா இருந்துச்சு கோவில சுற்றி வர்றது அந்த ஸ்டாருக்குள்ளே பூந்து அப்புறம் இன்னொன்று அங்கே எப்படின்னா ஃபுல்லாக வேஸ்ட்டி அப்போ சின்ன வயசுலேயே ஃபுல்லாக வேஸ்ட்டி மட்டும் தான் கட்டிகிட்டு போகணும் அப்பிடி சொல்லிவிட்டாங்க அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ சின்ன வயசில் வேஸ்ட்டி எல்லாம் கட்டிகிட்டு அந்த கோவில போய் பார்த்துட்டு அப்புறம் வரும் போது ஒரு நாலு மணி ஆச்சு அப்போது வந்து திருவண்ணாமலை கோவில் கரெக்டாக இது திறப்பாங்க நாலு மணி அப்போது போய்ட்டு திருவண்ணாமலையில் சிவன் அவங்கள பார்த்தோம் சிவன் சாமி அதை பார்த்துட்டு அதுவும் பெரிய கோயில் இருக்கிறதுலையே திருவண்ணாமலை தான் கிரிவலம்லாம் கூட போவாங்க அங்கே வந்து அந்த மலை தான் அழகு அந்த மலையில் தீபம் ஏற்றி கார்த்திகைக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஆனால் நாங்கள் அந்த டையத்தில் போகல அதுக்கு முன்னாடி போய்ட்டோம் அதுவும் மாரி அதையும் போய் அந்த சாமி எல்லாம் பார்த்துட்டு நைட்டு வாசலில் அல்வாலாம் வித்தாங்க அதெல்லாம் வாங்கிகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்கள் ஸ்கூல் டூர்லேயே அது மறக்கவும் முடியாது